சொல்லுங்கள் ஆமாங்க

அப்படிங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் எத்தனைப் பேர் வர்றீங்க அப்படிங்களா ஓகே எவ்வளோ டேஸ்க்குங்க ஒன் டே தானா ஓகே ஓகே ஓகேங்க நீங்கள் என்ன வெஹிக்கிள்ஸு இது பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான சார்ஜு தான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கைடு கூட ஒருத்தவங்க இருப்பாங்கள் கைடு கூடங்க ஒருத்தவங்க இருப்பாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் என்ன வேணாலும் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் லன்ச்சு டின் டின்னரு இல்லை நீங்கள் இயர்லியராக வர்றீங்க அப்படின்னா ப்ரேக் ஃபாஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுத்துருவோம் ஆ ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்குண்டான சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுறமாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் டிஸ்கவுண்ட்டு வந்து ஆ இருக்குதுங்க ஒரு ஹன் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவோம்மா வேறு ப்ளேஸுக்கு உங்கள் கூட வர்ற உங்களுக்கு யார் வேணும்ன்னு கேட்டிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக் கொடுப்போம் உங்களுக்கு ஜென்ஸ் அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஜென்ஸ் அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துருவோம் இல்லை லேடீஸ் வந்தால் ஓகே அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோங்க மேம்

ஓகே ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை அப்படிங்களா இல்லை அதைப்பத்திலாம் உங்களுக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்ஸன்டேஜ் சேஃப்ட்டியோடு தான் நாங்கள் கூட உங்களுக்கு ஆள் அனுப்பி வைப்போம் அப்படி எல்லாம் நீங்கள் பயப்படுறமாதிரிலாம் இங்கே எதுவுமே பிரச்சனை இருக்காதுங்க ஆமாம் ஃபுல்லாக நீங்கள் ஒன்ஸ் உள்ள போய்ட்டு வெளியே வர்ற வரைக்கும் நாங்கள் ப சேஃப்ட்டியாகதான் நீங்கள் இருப்பீங்கள் ஒன்றும் ப்ராப்ளமெலாம் இருக்காது ஓகே ஓகேங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ